ஹலோ கண்ணகி டைலர்ஸ் தாங்க மேம் நாங்கள் வந்து கேஎம்சி ஸ்கூலில் இருந்து கால் பண்ணுறேன் அங்கே வொர்க் பண்ணுற டீச்சர் நான் இங்கே ஆனுவல் டே வரப்போகுது ஸோ அதுக்கு வந்து யுகேஜி டூ த கிட்ஸு யுகேஜி கிட்ஸுக்கு வந்து ட்ரஸ் வந்து ஸ்டிச் பண்ணனும் யுகேஜி எல்கேஜி தென் தேர்ட் ஸ்டாண்டர்டு வரைக்கும் ஆமாம் ஆனுவல் டேஸ் தான் ஆமாம்ங்க மேம் ஆனுவல் டே ஃபங்ஷனுக்காண்டி ஸ்டிச் ஒரு ஹண்ரெட் ச நூறு பேர் இருக்காங்க ஒரே மாதிரியான காஸ்ட்யூமு டிசைன்ஸ் எப்படி உங்களுடைய டிசைன்ஸ் காமிங்க மேம் எவ்வளோ அமௌண்டு வந்து சார்ஜ் ஆகும் ஏன்னா எங்களுக்கு லாங் ஃப்ராக்ஸ் தான் வேணும் சேம் கலரில் ஒரே டிசைனில் அப்போ நீங்கள் எவ்வளோ அமௌண்டு வந்து ஆகுங்கிறதை சொல்லுங்கள் நாங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணிவிட்டு டிசைன்ஸை கன்ஃபார்ம் பண்ணிர்றோம் மேம்

ஆமாம்ங்க மேம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு மந்த் வந்து பதினஞ்சாம் தேதி தான் ஆனுவல் டே ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு டுவெண்டி ஃபைவ் டேஸ் இருக்கு யெஸ் மேம்

சரிங்க மேம் ஓகேங்க மேம் நான் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் நீங்கள் அந்த கொட்டேஷன் கொடுங்க நான் வந்து எங்கள் ஹெச்எம் கிட்ட பேசிவிட்டு நான் உங்கள்கிட்ட பேசறேங்க மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ